வீட்டில் நாங்கள் தோட்டம் போடுறதுன்னா பார்த்தீங்கன்னா அப்போது வந்து நான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு பெ பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தபோது அந்த கவுர்மெண்ட்டிலே என்ன பண்ணிணாங்க பிள்ளைகளுக்கெலாம் அதாவது வந்து எண்ணெய் உற்பத்தி அதை அதிகரிக்கணுங்கிறதுக்காக தென்னம்பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆறாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்கலாம் ஒரு தென்னம்பிள்ளை இலவசமாக கொடுத்து கொடுத்தாங்க அதுமாரி என் பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க போய் ஸ்கூலில் படிக்கபோது தென்னம்பிள்ளை வாங்கிவந்து வச்சுது அது குட்டை நெட்டைன்னு சொல்லி அதை கொண்டு வந்து நாலுக்கு நாலு குழி பறித்து மண் போட்டு குப்பையெல்லாம் போட்டு மக்கின குழி வச்சு அதில் போட்டால் அது நல்லா காய்க்க ஆரம்பித்தவொன்னே இப்போ ஒரு திரும்பவும் நாலு கன்றை வாங்கி நாங்கள் தென்னைமரம் வைச்சோம் வாழையும் அதுமாதிரிதான் வீட்டுக்கு வந்து ஒரு வாழை ஒரு முருங்கை தென்னை இது இருந்தாலே போதும் தென்னையெல்லாம் வந்து கற்பக விருட்சம்ன்னு சொல்லுவாங்க காலையில் தூங்கி எழுந்திருச்சி அந்த தென்னை மரத்தை பார்த்துக்கிட்டு நின்றாலே உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் வாழை முருங்கை அப்புறம் இந்த செடிகளெலாம் வந்து நான் மருத்துவ மூலிகை செடியெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னாக்கால் இந்த துளசி துன்னுாற்று பச்சிலை இந்த ஓமவல்லி இல அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பெரியாநங்கைன்னு ஒன்று இருக்கும் தேள் கடிச்சிச்சு யாராவது அவசரமாக ஐயயோ தேள் கடிச்சிடுச்சு என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த பெரியாநங்கை இலைய கொடுக்கறது இதுமாதிரி மூலிகை பண்ணைமாதிரி அதுமாதிரியும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு கற்றாலை கற்றாலையெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கொ குறைவா போயிடுச்சு யாருகிட்டையுமே இப்போ இருக்கிறதில்ல கற்றாலை அதனால நான் அதை வச்சுட்டு பயிர் பண்ணி எல்லாேரும் வரவங்களுக்கு கற்றாலையும் கொடுக்கறது உண்டு பயிர்கொல்லி வந்து பயிரெல்லாம் வந்து அப்போ நீங்கள் என்ன வீட்டுக்கு ஒரு தோட்டம் போட்டு அப்பிடிலாம் காய்கறி விலையே இருக்காதுங்க அவுங்கவங்க வீட்டில் காய்த்து கிடக்கும் பீர்க்கங்கா பார்த்தீங்கன்னா ஓட்டு மேலே ஏற்றி விட்ருப்பாங்க கீழே பரங்கி விதை போட்டு ஏற்றி விடுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் இப்போ மண்ணினுடைய தரம் வந்து நீங்கள் சொல்லும்போல் மண்ணிடைய தரமே மாறிடுச்சு இப்போ இந்த எங்கள் இடத்துல இருக்கிறேதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு மண்ணுன்னு பேர் இப்போ இந்த உப்பு மண்ணெல்லாம் வந்து நாங்கள் மண்ணை சீர் பண்ணுறதுக்குதான் இந்த மரங்கள் வச்சு அந்த தழையெல்லாம் கொட்டி அந்த தழைகள் கொட்டி அது மக்கினவொன்னே அதுக்கப்புறம் அது கொத்தி பிரட்டி விட்டு வேறு மண்ணை கலந்து போட்டு செடிகொடியெல்லாம் வைக்கிறோம் என்னுடைய மனைவிக்கு வந்து இந்த செடி வளர்க்கறது தோட்டம் வளர்க்குறலாம் ரொம்ப ஈடுபாடுண்டு எனக்கெல்லாம் கூட அவ்வளோ ஈடுபாடு கிடையாது அவங்க வந்து அதிகமாக அந்த செடி கொடிகளை வச்சுட்டு ஒவ்வொரு செடியை வச்சு அந்த தென்னையை ஊன்றினா அது அன்றைக்கிதான் நல்லா வருன்னு சொல்லி கூட அதுமாதிரியெல்லாம் ஒரு இது பண்ணி அவங்களுடைய வச்சு அதெல்லாம் பார்க்குறாங்க இந்த மஞ்சள்ப்பூ முன்னாடி வச்சுருப்போம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து மஞ்சள் பூ வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் நல்லா மங்களகரமாக இருக்கும்ன்னு சொல்லி வைக்கிறது அது அதேமாதிரிதான் இருக்குது முருங்கைமரம் வந்து வீட்டில் முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில சார் இது ப சொல்கிறாங்க அது இருந்தாலும் முருங்கைமரமும் இருந்தால் அது நமக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுதேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது இப்பெல்லாம் வந்து காய்கறிகள் வந்து அதிகம் புழு பூச்சி உண்டாகிடுது முந்தி மாதிரி எல்லாம் வந்து பாரம்பரிய விதைகளே கிடைக்கிறதில்ல இப்போயெல்லாம் வந்து ஒட்டு ரகம் போட்டு கொண்டாந்து கொடுத்து வைக்கிறாங்க அதெல்லாம் அதை சொல்லணுன்னாக்கால் உயர் ரக இதில் வந்து அது உடனே அதிகமாக அதை வந்து புழு பூச்சிதான் உண்டாக்குது இப்போ மாடி வீடு டவுன் கிராமத்தில் விட ம டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா மாடியில் தோட்டம் போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் இருந்தாலும் இப்போ வந்து இந்த சாண எரு அந்த இதுமாதிரி பசுஞ்சாணம் இயற்கை உரம் போட்டால்தான் நல்லாயிருக்கும் வேறு எதுவும் போடுறது நல்லா இருக்கிறதில்ல இப்போ வீட்டில் வந்து அவரை மொச்செயெல்லாம் கொஞ்சம் காய்க்குது திரும்ப என்ன பண்ணுது அப்படியே ம மலட்டு செடிமாதிரி போயிடுது அதெல்லாம் கவனிக்கணும் மண் புழு உரமுலாம் கூட நான் வளர்த்தேன் நிறையா போட்டேன் ஏன்னால் இயற்கை வேளாண் விஞ்ஞானி எங்கள் ஊர் நம்மாழ்வார் எங்கள் ஊரில்தான் இருந்தார் அவர்கிட்ட நாங்கள் எல்லாம் அந்த இதெல்லாம் படித்து இந்த பஞ்சகவ்வியம் தயார் பண்ணுறது இதெல்லாம் எடுத்து நல்லா மூலிகைச் செடியெல்லாம் நிறையா வச்சுருந்தேன் இப்போது வந்து நீங்கள் காலப்போக்கில் தண்ணி பற்றாக்குறை வந்ததுன்னால் அது அது அழியிறத்துக்கு உண்டான வருது வருது அது மூலமாக எனக்கெல்லாம் கொஞ்சம் வயது இப்போ ஆகிடுச்சின்னு வைச்சுக்கங்க அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கே என்னாலே அதுவும் முடியல இப்போ இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்டெல்லாம் ஒன்று சொன்னோம்ன்னால் நீ போ நீ ஊற்றிக்க ஏதாவது பண்ணிக்கேன்னு சொல்லுது அதனால அப்படி அப்படியே கொஞ்சம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிக்கிட்டு வருது ஆனாலும் அந்த பாரம்பரியத்தை விடாம அப்படியே விட்டுக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம்